என்னுடன் கூட பிறந்தவர் ஒரே ஒருத்தன் ஒரு தம்பி இடையில் ஒற்றுமை வேற்றுமை ஒற்றுமைன்னா நாங்கள் எப்போவுமே ஒன்னாக தான் இருப்போம் எந்த ஒரு இதுவும் இல்லை வேற்றுமைன்னு சொல்லுனுன்னா நான் சொல்றதை அவன் கேட்க மாட்டான் அவன் சொல்றதை நான் கேட்க மாட்டேன் ஸோ அவ்வளோ தான்